கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா இந்தியப் பெண்மணி இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற ஒரு பெருமையை வந்து இந்தியாவுக்குச் சேர்த்த பெண்மணி கல்பனா சாவ்லா வந்து விண்வெளிக்கு சென்றடைந்து திரும்பும் பொழுது இந்தியாவின் மிக அருகே தொலைவில் நெருங்கிக் கொண்டிருக்கும்பொழுது ஒரு சரியாக ச சரியில்லாத ஒரு விரைத காரணத்தினால் பழுதடைந்து நிலையில் வெடித்து இறந்து விட்டார் அவர் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவோ சாதனைகளைச் செய்திருக்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் ஒன்று பார்த்திங்கனா ஒரு நல்ல சிறந்த டென்னிஸ் பெண்மணி இவங்க வந்து பார்த்திங்கனா தனது கல்யாண வயதில் எட்டரை மாத கற்பிணி பெண்களின் நிலையிலேகூட உலக சாம்பியன் கோப்பைகளை விளையாடி வென்று இந்தியாவிற்குப் பெருமை சேர்த்துள்ளார் இவை எந்த பெண்மணியினாலும் செய்திருக்க முடியுமா என்பது கொஞ்சம் அரியத்தக்கதுதான் ஆனால் இது சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்தியாவிற்கு இப்படி ஒரு சூழ்நிலையிலும் உலக கோப்பை வென்று கொடுக்க முடியும் என்ற ஒரு சாதனையை சென்று வென்று கொடுத்திருக்கிறார் ராகேஷ் ஷர்மா இவர்கள் பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை இவங்க ரெண்டுபேரும் இந்தியாவிற்கு ஒரு சரியான ஒரு ஒரு பெருமையைச் சேர்த்து தந்திருக்கிறார்கள்